சார் அர்ச்சனா ஹோட்டலுங்களா நான் வந்து ஈவினிங்கா ஒரு சிக்கன் பிரியாணி சிக் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆர்டர் போட்டுருந்தேன் அது சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து சரியாக வேகலை அந்த ஆர்டரில் அதை கொஞ்சம் ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கிட்டு வேறே சேஞ்ச் பண்ணித் தர முடியுங்களா ஆ எடுத்துக்கலாமா சரிங்க சார் ஆர்டரா நான் ஒரு அஞ்சரைக்கு பண்ணியிருந்தேன் ஆ சரிங்க சார் நான் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க பேமெண்ட்லாம் அதே பேமெண்ட் தானே சார் ஆ ஓகே சார் சரி தேங்க்யூ சார்